பைக் ஓட்டுறது எல்லோருக்குமே பிடிச்சது தான் எல்லோரும் ஆர்வமாக பை பசங்கள்ன்னாலே பைக் ஓட்டுறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அது மாரி அது எல்லோரும் ஓட்டினா இன்னும் எப்படி சொல்வது ஜாலியாக ஓட்டிகிட்டு ஜாலியாக எல்லாருமே அது பைக் ஓட்டுறது வந்து ஒரு தனி ஃபீலு அது ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஓட்டிகிட்டு பைக்கில் போகும் போதே நம்மளுக்கு அப்படியே ஜாலியாக எப்படி சொல்ல உற்சாகமாக இருக்கும் ஜாலியாக வேகமாக ஓட்டலாம் ஒரு ஆ எல்லாத்தையும் மறந்துவிட்டு தனி ஃபீலு அது நம்ம எவ்வளோ கஷ்டம் சோகம் எவ்வளோ இருந்தாலும் அது பைக் ஓட்டும் போது எல்லாத்தையுமே மறந்துடுவோம் நம்ப எவ்வளோ தான் என்னா தான் கஷ்டம் இருந்தாலும் என்னா தான் பிரச்சனை இருந்தாலும் பைக் ஓட்டும் போது மற மறந்துடுவோம் அதுதான் எல்லோருமே பைக் ஓட்டலாம் ஜாலியாக கஷ்டமாக இருக்கா எடுத்து பைக் ஓட்டிகிட்டு ஜாலியாக இருக்கலாம்

பசங்கள் கூட என்ஜாய் பண்ணிண மாதிரியும் இருக்கும் ஒரு எப்படி சொல்ல லோன்லி ஃபீல் இருக்காது ஜாலியாக நம்ப எமோஷனல் ஃபீலு எதுவுமே இருக்காது நம்ப மைண்டே ஃப்ரீயாக ஆயிடும் எல்லாத்துலையும் வந்து நம்ப ஃப்ரீ ஆயிட்டு ஒரு உற்சாகமாக ஆகிடுவோம் மற்ற ஏதோ ஒரு வேலை அடுத்து வந்து செய்கிறோமா ஜாலியாக பண்ணிகிட்டு ஈஸியாக எல்லா இதுவுமே ஒரு டிப்ரஸனே இல்லாமல் ஜாலியாக முடிச்சுர்லாம்